நான் காவேரிப்பட்னம் பூர்விகா மொபைல்ஸில் வந்து பார்த்திங்கனாக்கா கே சேம்சங் கேலக்ஸி எம் தார்டி மொபைல் வாங்கினேன் இதுவந்து தீபாவளி ஆஃபரில் பதினஞ்சாயிரரூவா அப்படினு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆன்லைனில் பார்க்கும்போது பார்த்திங்கனா அது பதினஞ்சாயிரத்து எட்நூறுபா இருந்தது அந்தக்கடைக்கு நாங்கள் போய் நாங்கள் வாங்கும்போது பார்த்திங்ன்னா எங்களுக்கு ஃப்ரீ கூப்பன் ஒன்று கொடுத்தாங்க அந்த கிஃப்ட்டு கூப்பனில் பார்த்திங்கனாக்கா எங்களுக்கு நானூறு ரூபாய்க்கு உண்டான பரிசுப்பொருள் கிடைத்தது அப்புறம் பார்த்திங்கனாக்கா அது அதோட டெம்பர் கிளாஸ்ஸு சில விஷயங்கள்லாம் கொடுத்தாங்க டூ இயர்ஸ் வந்து கேரண்டி இது கொடுத்தாங்க அந்த கேரண்டிக்கு உண்டான கார்டும் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அந்தக் கேரண்டி டைமில் வந்து பார்த்திங்கனாக்கா மொபைல்க்கு என்ன ஆனாலுமே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அல்லது வந்து பார்த்திங்கனாக்கா அதுக்குண்டான சர்வீஸ் பண்ணிக் கொடுக்கிறோம்ன்னு சொல்லி சொல்லியிருக்குறாங்க மேலும் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மொபைல்னுடைய கண்டிஷன்ஸ் என்ன எப்படி இருக்கும் என்ன ஜிபி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அந்த ஒர்க்கர்ஸுனுடைய அப்ரோச் வந்து ரொம்ப நல்லாயிருந்தது நாங்கள் இப்போ இந்த மொபைல் வாங்கி கிட்டத்தட்ட இரண்டு மாதம் ஆகுது நல்லபடியாக ஒர்க்காயிட்ருக்குது அதனால அந்த பூர்விகா மொபைல்ஸ்க்கு நன்றியை தெரிவிச்சிக்கிறேன்